பதினஞ்சு மார்ச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தெட்டு மார்ச்சு ரெண்டாயிரத்தி ஏழு பதினெட்டு ஃபிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்று மே அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பது மார்ச் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எண்பத்தி ஒம்பது